காலநிலை மாறி இருக்குதுன்னு பார்த்திங்கள்னா வந்து அந்த காலத்தில் வந்து அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி மழை காலம் வெயில் காலம் குளிர்காலம்னு வரும் இப்போ பார்த்திங்கள்னா வந்து மழை வந்து திடீர் திடீர்ன்னு பெய்யுது மனுஷாளுங்க நடக்கவே முடியலை நான் வானத்தை நம்பி போகவும் முடியலை வெயிலும் அதேமாதிரி தான் வெயில் வந்து ஏ ஏப்ரல் கடைசியிலேருந்தான் வெயில் வரும்னு பேரு ஆனால் இப்போ மார்ச் மாசமே வெயில் வந்து போது இருக்க இருக்க வெயில்னுடைய தாக்கம் அதிகமாகுது அப்போ வந்து மக்கள் வந்து வெளிப்புறம் போ வர முடியல் மாட்டுகுது மழையும் அதேமாதிரி நைட்டில் பார்த்திங்கள்னா மழை பெய்யுது மனுஷாளுங்க வெளிய போக முடியலை ஏன்னால் எந்த நேரத்தில் ஒயர் அறுந்து விழுந்திருக்கும் இன்னும் கரண்ட் ஷாக் அடிக்கறது கரண்ட் இல்லாத இருக்கறது இடி தாக்கறது மின்னல் அதிகமாக தாக்கறது அந்தமாதிரி இருக்கறதுனால மனுஷாளுங்க வந்து வெளியே போக முடியலை இப்போ வந்து அந்தமாரி சூழ்நில மாறி போயிருக்குது மின்னாலாம் வந்து பருவத்து மழை அந்தமாரி பருவத்தோடதான் பெய்யுதுன்னுவாங்க இப்போ அப்படி கிடையாது பருவம் தவறியும் மழை பெய்யுது இப்போது வெயில்னா வெயில் நாளு இப்போதைய மழை பெய்யுது